நான் கடையில் போய் பார்த்து ஒரு புடவ வாங்கினேன் அந்த புடவ வந்து நல்லா இருந்துச்சு அது வந்து நான் மடிச்சு கட்டுறத்துக்கு அதுக்கப்புறம் அது துணி துவச்சி இது பண்ணுறதுக்குலாம் அது நல்லா இருந்துச்சு அப்புறம் அது நம்ம எத்தனை வாட்டி போட்டாலும் கலர் போகாமல் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் புடவைல வந்து அந்த சுருக்கம் அந்த நூல் எடுத்துகிட்டு வரது அது மாரி எதுவுமே இல்லாமல் நம்ம பார்த்து வாங்கிறதால அது நல்லா இருந்துச்சு அது மாதிரி நான் நிறைய புடவ வாங்கியிருக்கேன் அதில் எந்த டேமேஜுமே இல்லாமல் நல்லா இருந்திருக்கு